எங்கள் கிராமத்தில் வந்து முதியோர்கள் வந்து நோயால் வா நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் எழும்பக்கூட முடியாமல் படுக்கையிலேயே இருக்காங்க அவங்க குடும்பத்தினர்களெலாம் வந்து அவங்க மேலே அக்கறை படாமல் அசால்ட்டாக விடுறதுனாலதான் இது மாதிரி அவங்க படுக்கையிலே எழும்பக்கூட முடியாமல் படுக்கையிலே இருக்காங்க இதை வந்து நாம் அப்படியே விட்டுறக்கூடாது பெரியவர்களால் முடியலைன்னா நம்ம நம்மதான் ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும் மருத்துவர்ட்ட அணுகணும் இதெல்லாம் வந்து முதியோர்களுக்கு பண்ணலாம் அவங்களாம் முடியாமனால் தானே படுத்திருக்காங்க உடம்பு முடியாமல் ரொம்பவும் சோர்ந்து போய் டயர்டாக அதனால தானே படுத்திருக்காங்க இதுவந்து குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்க வந்து பொறுப்பெடுத்து ரொம்பவும் கவனிப்பாக பார்க்கணும் ஆனால் இதை வந்து ரொம்ப பார்க்குறது கிடையாது பார்க்காம தான் ரொம்ப ரொம்ப இதனால அவ்வளோ பிரச்சினைகள் வருது இப்போ வந்து முதியவர்கள் வந்து நோயால் இப்போ வந்து நோயினால் ரொம்ப உடம்பு முடியாமல் இதனால வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் சாப்பிடாம படுக்கையிலேயே ரொம்ப படுத்தே இருப்பாங்க கிளம்ப கூட முடியாமல் படுத்தே இருப்பாங்க இதனால அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளமெலாம் வரும் எழுந்திரிக்க முடியாது சாப்பிட முடியாது தலை வலிக்கும் கையெலாம் கை கால் வலிக்கும் உடம்பை வலிக்கும் ரொம்ப எதுவுமே அவங்களால பிரேக் ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட முடியாது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து நம்மதான் கவனிப்பாக பெ பெரியவங்கள பார்த்துக்கணும் ரொம்பவும் பார்த்துக்குணும்